சின்ன புத்தகமாக இருந்தால் நூறு அல்லது நூறு பக்கம் ஒரு மணி நேரத்துக்கு என்னால் படிக்க முடியும் தொடர்ந்து படிக்கணும்னா ரெண்டு அல்லது மூணுமணி நேரத்துக்கு என்னால் படிக்க முடியும் வாரம் மாதம்னா எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ அப்போ புக்கு படிப்பேன் எனக்கு புக்கு படிக்கின்றது ரொம்ப பிடிக்கும் லைப்ரரியில் போய் புக்கை எடுத்து படிப்பேன் எப்போது தோணுதோ அப்போ அப்போ படிப்பேன் நான் புக்கு படிக்கின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்